நடைப்பயணம் செய்யும்போது எனக்கு மிகவும் பிடித்த இடம் கடற்கரை ஓரங்கள் ஏனென்றால் கடற்கரையில் காற்றுகள் தண்ணிகள் அலைகள் இதெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்தது பனிகள் மூடப்பட்ட மலைகளை பார்க்க மிக அழகாக இந்த சூரிய சூரிய ஒளியை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக தெரியும் அந்த பனிமலை வந்து வரது வந்து ரொம்ப அழகாக தெரியும் அந்த அந்த பனிமலை வந்து அந்த பனியால் இது பண்ணுற இது வந்து அழகாக பாக்கிறத்துக்கு அழகாக இருக்கும் அதெல்லாம் எனக்கு மிகவும் பிடிக்கும் சூரிய அஸ்தமனை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் எனக்கு மிகவும் பிடிக்கும்